மகி நர்சரியா நான் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன் நான் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன் ம் இங் இங்கே வந்து செடிலாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு எங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அதனால் உங்கள் உங்கள்கிட்ட செடி ஆர்டர் பண்ணலான்னு இருக்கோம் கிடைக்குமா ஆ பூச்செடியும் செ ம மரக்கன்றுகளும் வேணும் இங்கே எந்தெந்த ரேட்டில் இருக்கு ஒரு ஐந்நூறு பூக்கன்றும் ஒரு ஐந்நூறு செடிகளும் வேணும் ம் அப்படின்னா நிறையா ஆர்ட்ரு பண்ணா கம்மி பண்ணி தருவீங்களா ஆ ஒரு பூச்செடி வந்து இருபதுருவான்னு சொல்லுறீங்க பதினஞ்சுருவா போட்டுக்க முடியுமா ஆ இது ம் மரக்கன்று ஐம்பதுருவாயா ஒரு நாற்பதுருவா போட்டுக்குங்க

ஆ பிப்ரவரி ட்வெண்ட்டின்தான் எங்கள் அண்ணன் மேரேஜ்ஜி அதனால் பிப்ரவரி நைன்டீன் வந்து எங்கள்கிட்ட டெலிவரி பண்ணிவிட முடியுமா ஆ சரி ஒரு ஆயிரம் கன்று ஒரு ஐந்நூறு பூக்கன்றும் ஒரு ஐந்நூறு மரக்கன்றும் கொடுத்துருங்க ஆ சரி தேங்க்ஸ் ஆ சரிங்க கரெக்டாக அந்த அந்த டைம்க்கு வந்துருங்க ஆ தேங்க் யூ மேம்